வாட்ஸப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு ட்விட்ரு ஜிபே ஃபோன் பே இந்த ஆப்பெலாம் நம்ம வந்து இப்போ ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இந்த ஆப்பெலாம் இருக்குறதுனால வந்து நம்ம ஈஸியாக வந்து இப்போ ஜிபே ஃபோன் பே இதெல்லாம் இருக்கிறனால வந்து நம்ம அமௌண்ட் டிரான்ஸாக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாகருக்கு டிரான்ஸ்வர் ஏன்னா வந்து நேரில் போய் நம்ம அமௌண்ட் கொடுக்கணுங்கறது இல்லை அதே மாரி ஸ்மார்ட்ஸ் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு ஏன்னா வந்து நம்ம இருக்கிற இடத்துட்ட இருந்தே நம்ம எல்லா வீடியோஸு எல்லாமே பார்த்துக்கலாம் எங்கேயுமே நேரில் போகணுங்கறது கிடையாது வீடியோ கால் பண்ணி அங்கே பேசிக்கலானுங்கறது புதுசு புதுசாக நம்ம எல்லாமே கற்றுக்குலாம் இருந்த இடத்துட்ட இருந்தே மொபைல்ல ஆனால் வந்து இதோட மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறனால நமக்கு வந்து நிறையா உடல் பாதிப்புகள் வந்து ஏகப்பட்டது ஏற்படுது ஏன்னா வந்து தலை வலிக்கும் மைண்ட் டிஸ்டப் ஆகும் கண்ணு போகும் இது மாதிரி ஹெட்செட்டு அதிகமாக குத்தி நம்ம ஏதோ ஒரு வீடியோஸ் பார்க்கும் போது நம்ம காது போவும் இது மாதிரி வந்து ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸும் இருக்கு பாசிட்டிவ்ஸும் இருக்கு அதனால் வந்து மொபைல் வந்து இருக்கிறனால நமக்கு வந்து பயனும் இருக்கு அதே சமயம் கெடுதலும் இருக்கு